ஹலோ ஆ நாங்கள் இங்க மாரி காங்கிரிப்லேந்து பேசுறோங்க மேல் காங்கிரிப்லருந்து அர்ச்சனா ஸ்வீட் ஸ்டாலுங்களா ஆ ஆமாம்ங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு க திருமணம் ஒன்று அதுக்கு வந்து இருபது கிலோ ஸ்வீட்ஸ் வேணும் லட்டு வேணுங்க ஒரு கிலோ என்ன ரேட்டு முந்நூறுரூவாங்களா சரிங்க சரிங்க எங்களுக்கு ஒரு இருபது கிலோ வேணும் எப்படிங்க ஆடரு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவீங்களா மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தருவீங்களா மண்டபத்துலே வச்சிடுறீங்களா சரிங்க சார் இப்போ இவ்வளோ வாங்குறோம் எதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா ஒரு கிலோவுக்கு பத்துரூபா இருபது கிலோக்கு இரநூறுபா குறப்பீங்களா ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் ஆ நன்றிங்க சார்